எனக்கு ரொம் ரொம்ப பிடிச்ச இது இது வந்துட்டு ஸேரீஸ் இந்த புடவை அது எனக்கு சேகரிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நான் ஸேரீஸ் அவ்வளவா வியர் பண்ணமாட்டேன் பட் அதை எனக்கு ஸேரீ வாங்கி வச்சு அதை நான் சேகரிச் சேகரிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸேரீஸெல்லாம் நான் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் ஸேரீஸ் கிட்டே வாங்கி வச்சுருக்கேன் பட் அதை அப்படியே தான் நான் வச்சுருக்கேன் அதை வியர் பண்ணுறத விட எனக்கு அதை வாங்கி நான் வச்சுருக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ஜுவெல்ஸ் நகை எனக்கு நகைங்றதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ந நகையை நம்ம இப்போ வாங்கி இது பண்ணலின்னாலும் பிற்காலத்துக்கு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்கி வச்சுக்கிட்டா பிற்காலத்தில் அது நமக்கோ நம்ம பசங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஸாகும் அதனாலேயே எனக்கு நகை வாங்க பிடிக்கும் எனக்கு நகை மேலே அவ்வளோ ஆசைலாம் கிடையாது நான் எதனால் நகை வாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுனு நான் சொல்கிறேன்னா நகையும் நான் இப்போ வாங்கி இ இப்போ இருக்கற காலக்கட்டத்தில் இந்த நகையும் இந்த மனை லேண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒன்னு நம்மளால் மனை வாங்க முடியலன்னா நொ நகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைச்சா அது இப்போது நமக்கு யூஸ் ஆகலைன்னாலும் பிற்காலத்தில் நமக்கோ இல்லைன்னால் நம்ம பசங்களுக்கோ யூஸ்ஸாகும் அதனால் எனக்கு நகை வாங்கி சேகரிக்க ஆசை எனக்கு அதை அதை வியர் பண்ணிக்கணுன்னால் எனக்கு நகையை நான் வியர் பண்ணிக்கணும்னு இல்லை நம்ம தேவைக்கு பின்னாடி நமக்கு யூஸ்ஸாகணும் அதனால் நகையும் நான் வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் எங்கள் பைசா நானே எங்கள் இல்லை யாருக்கா இருந்தாலும் பைசா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ வந்துட்டு எனக்கு பைசா இப்போ என் கிட்டே ஒரு பத்து ரூபாய் பில்லாக இருந்தாலும் அஞ்சு ரூபாய் பில்லாக இருந்தாலும் அதை மொதல் நான் எடுத்து வச்சு சேவ் சேவ் பண்ண தான் பார்ப்பேன் இப்போ நான் எதனாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறேன் அதில் மிச்சம் ஒரு அஞ்சி ரூபாய் பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த காசை நான் எடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணமாட்டேன் அதை எடுத்து தனியாக வச்சு அதை சேவ் பண்ணிப்பேன் ஏன்னால் வந்துட்டு இப்படி சேவ் பண்ண சேவ் பண்ண அந்த நா நம்ம பைசாவை இப்படி சேவ் பண்ண சேவ் பண்ண நமக்கு பின்னாடி அது யூஸ்ஸாகும் இது நம்ம ச சரி சம் டைம்ஸ் நம்மக்கிட்டே இல்லாதபோது நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த பைசாதான் நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நீங்கள் ஒரு தடவை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்துத்தடவை இந்தமாதிரியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க ஒன் மந்த்தில் ஒரு டென் டைம் ட்வெண்ட்டி டைம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி இந்தமாதிரி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்னோ ஒரு அமௌண்ட்டாக வந்து நிற்கும் சம் டைம்ஸ் உங்கள் கிட்டே சுத்தமாக பைசாவே இல்லாத டைமில் அந்த அமௌண்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எடுத்துதான் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்துட்டு பைசாவை வியர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை குழந்தைங்களுக்கும் நான் சொல்லித்தருவேன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு போகிறிங்களா அதில் ரெண்டு ரூபா மிச்சம் இருந்தாலும் மிச்சம் எடுத்து வச்சுருங்க அந்த பைசாவை ஏன்னால் நெக்ஸ்ட் டைம் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனாலேயே நான் அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ண சொல்லுவேன் அதனாலேயே எனக்கு மேக்ஸிமம் ஸேரீ ஜுவெல் பைசா இது மூணுத்தையும் சேகரிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்